என்னோட வாழ்க்கையில் வந்து பெரிய தொழில்நுட்ப மாற்றம் அப்படின்னா வந்து எல்லாமே நெட்வொர்க் ஓரியன்ட்டடாக தான் சொல்லுவேன் லைக் அதை எப்படி நெட்வொர்க்னா டூ ஜிலேந்து நம்ம ஃபோர் ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ நம்ம டூஜியில வந்து நம்ம வந்து ஒரு டேட்டா ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒன் மந்த்க்கூட நம்ம வந்து யூஸேஜ் பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்து நம்ம ஃபோர் ஜியில வந்து ஒரு டேட்டா ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து அதுக்கு வந்து வேலிடேட்டா முடிஞ்சிருது ஏன் இந்த இப்போ வந்து ஒரு பெரிய மாற்றம் அப்படின்னா நம்மளோட யூஸேஜ் அப்போ யூஸேஜ் தான் அதாவது நம்ம டூ ஜி வந்து டூ ஜியில நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது அது லைவ்வில் இருக்கும்போது நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து ஹா ஸ்ட்ரீமிங்கோ அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங்கோ யூட்யூபோ அந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து ஃபோர் ஜி வந்தங்காட்டிக்கு நம்ம வந்து எல்லாத்து கைலையும் வந்து ஃபோர் ஜி மொபைல் வந்தங்காட்டிக்கு டேட்டா வந்து நம்ம வந்து அதிக யூஸேஜாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸோ நான் பார்த்த வரைக்கும் என்னோட என்னோட வாழ்க்கையில் வந்து பெரிய மிகப்பெரிய தொழில்நுட்பமானது டூ ஜி டூ ஃபோர் ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான்